ஹலோ குட் மார்னிங் மேம் மேம் ஐயம் மீனா மேம் யுவர் ஸ்டூடண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடண்ட் மேம் மேம் மேக்ஸ் டிப்பார்ட்மெண்ட் மேம்

மேம் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் விஷியமாக என்எல்சி போகணும் விசிட்டு கொஞ்சம் ஒரு திங்கக்கிழம போகறமாரி இருக்கும் மேம் போயிட்டு வந்துட்டுமா மேம் மேம் அப்புறம் நான் ப்ராஜெக்ட் முடிக்கணும் மேம் எனக்கு டைம்மே இல்லை மேம் இல்லை மேம் அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் முடி முடிச்சால் தானே மேம் நான் அடுத்தது ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் எனக்கு அதான மெயின்னு எனக்கு இப்போ இதுவுல்லாம இப்போ இப்ப தான் கரெக்டான டைம் போயிட்டு வரதுக்கு அதுனால தான் மண்டே போகறேன்னு சொல்லுறேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் மேம் ஆ போகலாம் மேம் போயிவிட்டு வந்துடுறேன் மேம் இல்லை மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம் மண்டேவா இருந்தால் ஓகே மேம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் மேம் ப்ளீஸ் மேம் உங்கள் ஸ்டூடண்ட் தானே நீ நான் ப்ராஜெக்ட்டில் நல்லா பண்ணால் உங்களுக்கு தானே மேம் பெருமை மேம் உங்களுக்கு இன்க்ரீமெண்ட் கிடைக்கும் மேம் நீங்கள் நல்லா டீச் பண்ணால் அத தான் மேம் நீங்கள் மெயினாக பார்க்கணும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அனுப்பி விடுங்கள் மேம் ஆ ஆ ஆ அனுப்பி விடுங்கள் மேம் கண்டிப்பாக போயிவிட்டு வரேன் ஓகே மேம் உங்கள் உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க மேம் கண்டிப்பாக நான் நல்லபடியாக ப்ராஜெக்ட் முடிச்சிவிட்டு வருவேன் ஆ ஆ எடுத்துகிட்டு போகறேன் மேம் சரிங்க மேம்

ஓகே மேம் ஓகே மேம் கண்டிப்பாக மேம் ஆ ஓ நான் போயிவிட்டு வந்துடுறேன் மேம் சரி மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்